போக்குவரத்துக்கு பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு வேலைக்கு போக லேட்டாக வருதுப்பா கூட்டம் அதிகமாக இருக்கிறனால லேட்டாக பஸ்ஸு எடுக்கிறாங்க சீக்கிரமாக பஸ்ஸு எடுத்துடுறாங்க ரொம்ப இடஞ்சலாவும் இருக்குது குழந்தைகள கொண்டு போகிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கலாம் ரொம்ப இடஞ்சலா இருக்குது பஸ்ஸு தோதுவாக சரி வர மாட்டிங்கேது ரொம்ப கூட்டமாகவும் இருக்குது ஆஸ்பத்திரிக்கோ வேலைக்கு லேட்டாக போகிறாப்புல இருக்குது ஆஸ்பத்திரிக்கு டாக்டரே போயிடுறாரு நாங்கள் போகும் முன்ன ஆ பஸ்ஸு அதிகமாகவும் கூட்டத்தை ஏத்துகிறாங்க ஒரு அளவு இல்லை பஸ்ஸு கூட ஒரு பஸ்ஸு நமக்கு நின்று போக மாட்டேறாங்க ப்ரீ பஸ்ஸு விடவும் ரொம்ப அதிகமாக ஏறிடுதுங்க ஜனங்கள் நாங்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப இடஞ்சலா இருக்குதுப்பா ஸ்கூலுக்கு பிள்ளைகள விட போகிறதும் இடஞ்சலா இருக்குது வேலைக்கு லேட்டாக போகிறோம் அதுக்கு சம்பளத்தை பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப இதாக போக்குவரத்துக்கு இடஞ்சல் அதிகமாக இருக்குதுப்பா